நாகபட்டிணம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வந்து பிரசித்தி பெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் வந்து கிறித்துவர்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ஃபேமஸக கொடி ஏற்றி அந்த அம்மனை வலங்கு வணங்குவார்கள் இது பலதரப்பட்ட ஊரில் இருந்து வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்கள் கூட வந்து அந்த பண்டிகை காலத்தில் வந்து சிறப்பாக அதை கொடி ஏற்றி ஒரு பத்து நாட்கள் தேரோட்டம் மாதிரி நல்லா நடக்கும் கிறித்தவர்களுக்கு ஒரு புனித தலமாக அது காணப்படுகிறது அதேபோல் கேரளாவில் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவிலு ஒரு மிகப்பெரிய கோவிலா காணப்படுது அந்த கோவில்ல வந்து ஒரு மாதம் அதான் நாற்பத்தி எட்டு நாள் அப்படினு சொல்லுவாங்க மண்டலம் அதில் நாற்பத்தெட்டு நாள் மாலை அணிந்து அந்த சாமியை போய் கும்பிட்டு வருவாங்க இந்துக்களுடைய ஒரு புனித தலமாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனா முஸ்லிம்களுக்கு நாகபட்டிணம் தர்க்கா அப்படினு சொல்வாங்க அதுவும் ஒரு வாரம் பத்து நாள் அந்த விழா கொடியேற்றதோடு மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் வெளிநாட்டில் இருந்து வருவாங்க உள் உள் நாட்டில் இருந்து இப்போ பல முஸ்லிம்ஸ்ஸியர்கள் அந்த இடத்துக்கு குலுமி அரசுனுடைய உதவியோடு அந்த தேரோட்டத்தை நடத்தி மிக பிரம்பாண்டமாக இருக்கும் அதேபோல் பார்த்திங்கனாக்க இப்போ நம்ம கன்னியாகுமரியில் லாம் திருவள்ளுவர் சிலை பார்க்க பார்ப்பதற்கு நூற்றி முப்பது அடியில் முப்பத்தி மூணு அடியில் அதை கட்டிருக்காங்கனு சொன்னாக்கா ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் ஆகா பார்ப்பதற்கு அந்த சுற்றுலாத்தலம் பக்கத்தில் விவேகானந்தர் பாறை அதை காலையில் அஸ்தமிக்கிற அந்த சூரியனை பார்ப்பதற்காகவும் அந்த கன்னியாகுமரிக்கு மக்கள் படை எடுத்து செல்வார்கள் அது ஒரு நல்ல ஒரு க காட்சிக்கு இ இனிமையான நம்மளுக்கு சுற்றுலா தலமாக அது அமைகிறது